ஹலோ எஸ் சார் எஸ் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் என்ன மாதிரி காஸ்ட்டில் என்ன கம்பெனியில் ஃபோன் எதிர்பார்க்குறிங்க ஓகே சார் இப்போ ஒரு மூணு மூணு மாடல் வந்திருக்கு புதுசாக நேற்று தான் வந்திருக்கு நீங்கள் வந்து இதோடய காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்துட்டு அம்பதாயிரத்தில் ஒரு ஃபோனு வந்திருக்கு பிளசா ஐஃபோன் வந்து நேற்று தான் ரீஸ்டாக் ஆயிருக்குது தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸு அது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சார் சார் இது வந்து ஐஃபோன் வந்து கேமராவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் கேமரா வந்து ஹை க்வாலிட்டியில் ரியல் கேமராவில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு யாரும் ஹேக் பண்ண முடியாது அந்த மாதிரி சிஸ்டம் அப்டேட்டில் இருக்கும் ஆ அந்த மாதிரி இருக்குது சார் பேட்ரி ஆ வாட்டர் ப்ரூஃப் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சேஃபாக வச்சிக்கணும் ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது டிஸ்கவுண்ட் அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது அதர் ப்ராடக்ட்டு எடுத்துக்கோங்க அதில் வேணுணா கம்மி பண்ணிக்கலாம் இதில் கம்மி பண்ண முடியாது ஆமாண்ணே இது வாங்குனிங்கன்னால் டெம்பர் கவர் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணித்தந்துடுறோம் நீங்கள் நேரில் வாங்க இஎம்ஐ ஆப்ஷன்னும் இருக்குது

இப்போ வந்து டி சே டைப் சியில் தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பாஸ்டிங் சார்ஜஸ் சப்போர்டிங் இருக்குது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது டூ டேஸு சார்ஜர் நிற்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் நேரில் விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இல்லை ஆன்லைன் ஆர்டரும் உண்டு எது வேணா பண்ணிக்கோங்க ஓகே சார் தேங்க் யூ சார்